இந்தியாவில் தொழில் ஃபேஷன் தொழில் எப்படி இருக்குது அப்படினு எப்படி போய் கொண்டுருக்குது அப்படினு சொன்னாக்கா நகர்ப்புறங்களில் உ அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இன்னும் பாரம்பரியத்தியையும் நடை உடை பாவனைங்களையும் மாற்றிக்கள ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடையும் மாற்றுனாதா நமக்கு ஒரு மெரிட்டான சுச்சுவேஷனுக்கு இட் அமையும் அப்படின்ற மாதிரி அதை யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடலை மூடுவதற்கு இல்லை உ உடை நாகரிகத் நாகரிகத்திற்கு தான் அப்படின்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து நம்மோடய ஃபேஷன் தொழில் அப்படின்றது வந்து அதிகரிச்சிட்டுருக்கு போயிருக்கு நான் நாம்ம நாட்டுப்புறத்தில் வந்து சேரீயோ வேஸ்ட்டி சட்டையோ போட்டாக்கா அவங்கள வந்து பெரிய மனுஷனாக மதிப்போம் ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து அந்த வேஸ்ட்டி போட்டுக்கிட்டு இப்போது ஒரு அவர் தொழில் அதிபராருந்தாக கூடோ ஃப்ளைட்டு ஏற போகிறாரு அப்படினாக்க இவன் எவனோ நாட்டுப்புறத்தான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடதான் பார்ப்பாங்க ஆனால் அதுவே வந்து படிக்க தெரியாத ஒரு முட்டாளாருந்தால் கூட கோட் சூட் மாட்டினு போகிறாங்கனாக்க அவங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை மதிப்பு கொடுத்து வாங்க சார் போங்க சார் அப்படின்ற அளவுக்கு மதிப்பாங்க இது வந்து இந்த அளவுக்கு நடந்துட்டுருக்கு எங்களுக்கு வந்து பிடிச்ச உடைனு சொன்னாக்க சேரீ தான் அந்த சேரீயை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குளுர் காலமாக பூனோ சாரீ கட்டலாம் வெயில் காலமாக காட்டன் சேரீங்க கட்டலாம் அப்படின்ற மாதிரி இன்னுமும் நாட்டுப்புறங்களில் வந்து நாங்கள் சேரீங்க தான் பயன்படுத்துகிறோம் அந்த கலாச்சாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்ருக்கிறோம்